நடுறது பார்த்தீங்க எனக்கு எங்களுக்கு வந்து தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படினு சொன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கனா என்னென்ன வித நடுறமோ அந்த விதையெல்லாம் வந்து கரெட்டாக நட்டுறணும் ஆடி பட்டம் தேடி விதைன்னு அதை முன்னோர்கள் சொன்னது பார்த்தீங்கனா அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு வரோம் ஆடி மாதத்துல பார்த்தீங்கனா என்னென்ன விதைக்கு கிடைக்கிதோ எல்லா விதையும் நாங்கள் ஊணிருவோம் அதே சமயத்தில் வந்து மழை சீசன்ல்ல பார்த்தீங்கனா மழை சீசனில் பூச்செடிகளாக இருக்கட்டும் பூச்செடிகள் எல்லாம் வந்து மெயினாக மழை சீசனில் ஒரு வாழையாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் பூச்செடிகளாக இருக்கட்டும் அந்தமாதிரிலாம் நம்பளுக்கு பர்மனன்ட்டாக வீட்டில் வந்து வளர்த்தக்கூடிய செடிகளெல்லாம் வந்து மழை காலங்களில் நட்டோம் அப்படினா அது வந்து அப்படியே அந்த ஈரம் நம்ப வந்து தண்ணி ஊற்றுறக்கே மறந்துவிட்டாலும் அந்த மழை காலத்தில் வந்து அந்த நல்லா தண்ணி ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நல்லா வேர்கள் சீக்கிரம் அடியில் பூமிக்கு அடியில் வேர் பிடிச்சி அது வந்து சீக்கிரம் மேலே தழைய ஆரம்பிச்சிரும் அதே வெய்யகாலத்தில் நம்ம நட்டோம் அப்படினா நம்ப த தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் தண்ணி ஊற்றுறக்கு ஒரு நாள் மறந்துவிட்டாலும் வந்து அது அப்படியே வாடி போயிரும் சோர்ந்து போயிரும் ஆனால் அப்படி மழை காலத்தில் வந்து அப்படி இல்லை சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இது நட்டோம் அப்படினா அது வந்து நல்ல பலன் கொடுக்கும் நம்ப எதிர்பார்க்குறத விட நல்ல தளதளதளதளன்னு நம்ப எதிர்பார்க்குறத விட சீக்கிரம் நம்பளுக்கு வளர்ந்துரும் அதைப் பார்த்தாவே நம்பளுக்கே ஒரு சந்தோஷம் ஆயிரும் அதனால வந்து மெயினாக மழை காலத்தில் நடுறது ரொம்ப எல்லாமே நம்ப வந்து வாழையாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் அதில் எல்லாம் பர்மனன்டாக நம்ப வைக்க கூடிய ஒரு மரம்ங்க அப்புறோம் பூச்செடிக அப்படி தான் வீட்டுக்கு சுற்றி பூச்செடி வைக்கிணும் அப்படினா மழை காலத்தில் வச்சோம்ன்னா நம்பளுக்கு சீக்கிரம் அது வாடாத நல்லா ஒரு பலன் கொடுக்கும் அதே வெய்யகாலத்தில் வந்து நட்டோம் அப்படினா வந்து மே மாதத்துல அந்த கோடை வெயில்லெல்லாம் அடிக்கிற காலங்களில் நம்ப எதாவது அப்படி நட்டோம் அப்படினா வந்து அது சோர்ந்து போய் வாடி அது பூமியில தளையரக்கே ரொம்ப நாள் எடுக்கும் அதே மழை காலத்தில் நட்டு பாருங்கள் சீக்கிரம் வந்து எதுவுமே நம்பளுக்கு சீக்கிரம் வேர் பிடிச்சி சீக்கிரம் தழைஞ்சிரும் அதனால நாங்கள் மெயினாக வந்து ஆடி மாதம் பண்ணுவோம் அது சமயத்தில் வந்து வெய்ய இந்த மழை காலத்தில் வந்து ரொம்பவே அங்கே அதிக பயன்படுத்திக்குவோம் வருஷா வருஷம் பயன்படுத்திக் அது எங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்